சுண்டை வற்றல் கொழம்பு வைக்கலாம் அது வந்து நிறையா நல்லெண்ணை விட்டு சுண்டை வற்றலு வேறு நா வறுத்து வைச்சுக்கிட்டு அதில் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வெள்ளைப்புண்டு போட்டு க கொஞ்சம் அது மச நம்ம எப்படியும் கொழம்பு வைக்கிற மாதிரி வைச்சாலுமே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது கூட நம்ம அரைச்சு வற்றல் மல்லி காயம் வேறு எல்லாமே நம்ம அம்மியில் வைச்சு அரைச்சு அதை கொழம்பு வைச்சமுன்னா அது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொழம்பு அம்மியில் வச்சு அரைச்சி வச்சு கொழம்பு வைச்சா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நம்ம சூடு பண்ணி வைச்சா அதுவும் நல்லா இருக்கும் சூடு பண்ணி வைச்சு எத்தனை நாள் வர ஒரு வாரம் கூட வைச்சு நம்ம ப சூடு பண்ணி பண்ணி வைச்சு சாப்பிட்டோம்னா நல்ல அழகா நல்லா சாப்பிட சாப்பிட நல்ல அது ருசியாகவும் இருக்கும் அது நல்லா இருக்கும் வேறு வெங்காய கொழம்பு வைக்கலாம் வெங்காய கொழம்புல நல்லா வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் உறித்து வைச்சுக்கிட்டு அதில் நல்ல வெள்ளைப்பூண்டையும் உறித்து வைச்சுட்டு எண்ணெய் நம்ம கோல்டு கோல்டு வின்னர் ஊற்றலாம் இல்லை நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிடலாம் அதை வைச்சு நல்லா கொழம்பு ஆனால் அதுகளுக்கெலாம் வந்து புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது புளியை ரொம்ப சேர்க்காம கொஞ்சமாக புளி சேர்த்து நல்ல கொழம்பு மசாலா எல்லாம் தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு கொழம்பு வச்சு கட்டியாக வைச்சா அதுவும் நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டுப் போகாமல் நல்ல அழகா நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிட சூடு பண்ணி சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும் வேறு அதே போல் இந்த கொழம்பு கருவாட்டுக் கொழம்பு சாப்பிடலாம் அதுவும் நல்லா நல்லா மசாலா வெங்காயம் இது தே காய்கறி போட்டு கருவாடு போட்டு அந்த கொழம்பு வைச்சாலுமே நல்லெண்ணெய் சேர்க்கலாம் அதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இருக்கும் கொழம்பு சூப்பராக வைச்சா நல்லா சாப்பிடலாம் பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடும் வேறு அதே போல் நம்ம மீன் கொழம்பும் அப்படி தான் நல்லா இருக்கும் மீன் கொழம்பும் இந்த தேங்காய் மசாலாப் பொடி தக்காளி சின்ன வெங்காயம் நாங்கெல்லாம் என்ன செய்வோம் சின்ன வெங்காயம் அம்மியில வைச்சு நச்சுடுவோம் சின்ன வெங்காயம் அம்மியில் வைச்சு நச்சு தேங்காவோடு அரைச்சுருவோம் அம்மியில்தான் அரைப்போம் மிக்ஸி எல்லாம் எங்கள் வீட்டில் மிக்ஸி எல்லாம் இல்லை அம்மியில் வச்சு அரைச்சி கொழம்பு வைச்சமுன்னா அப்படி ரெண்டு மூணு நாளைக்குனாலும் நாங்கள் சூடு பண்ணி சூடு பண்ணி அதை வைச்சு சாப்பிட்டுக்குறோம் தூர எல்லாம் போட வெளியே எல்லாம் கொட்டவும் மாட்டோம் அழகா நல்ல ருசியாகவும் இருக்கும் அதே மாதிரி கறி கொழம்பு கறி வைச்சாலுமே கறி கொழம்பு வைச்சாலுமே அதே மாதிரி நல்லா கொழம்ப நல்லா எண்ணெயில் இஞ்சி வெள்ளைப்புண்டு எல்லாம் போட்டு நல்ல வதக்கிக்கிட்டு வெங்காயம் தக்காளி உருளைக் கெழங்கு வேறு மா போட்டு நல்லா அதிலேயே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி மசாலா கரைச்சு விட்டு தேங்காய் கறி மசாலா பொடி இதுகளெலாம் நா வ சேர்த்து கொழம்பு வைச்சோம்னா அதுவும் நல்லா சூப்பராக நல்லா அழகா இருக்கும் சாப்பிட ரெண்டு நாளைக்குனாலும் சூடு பண்ணி வைச்சு நல்லா சாப்பிடலாம் பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடும் நல்லாவும் இருக்கும்